ஸோ தமிழ்நாட்ல பொறுத்தவரைக்கும் மக்கள் வந்து அவங்களோட கலாச்சாரமும் சரி பாரம்பரியமும் வந்து தனித்துவமான ஒரு விஷயம்தான் ஸோ தமி நிறையா கலாச்சாரம் இருக்குது நிறையாவே பாரம்பரியமும் இருக்குது குறிப்பாக நம்ம ரெண்டே ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாம் ரெண்டு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னால் ஒன்று தீபாவளி எடுத்துக்கலாம் இன்னொன்று பொங்கல் எடுத்துக்கலாம் ஸோ கம்மிங் டூ த பாயிண்ட் ஸோ தீபாவளி பார்த்தீங்கன்னா ராமர் வந்து ராவணனை வந்து கொன்ற நாள் ஸோ அதனால தான் தீபாவளின்ற மாதிரி அது ஒரு கதை ஒரு புராணக் கதைகள் உண்டு ஸோ தீபாவளி அதுவுமா என்னா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னால் அது ஒரு நல் காலைங்களில் எந்துருச்சு சரி ஃபஸ்ட்லேருந்து வரேன் அப்டேயே கேளுங்களேன் ஸோ காமனாக ஒன்று பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடியே வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துவிடுவாங்க பட்டாசெல்லாம் வாங்கி எல்லாமே பண்ணிடுவாங்க ஸோ வந்து தீபாவளி அதுவுமா தான் எல்லா குடும்பமும் ஒன்று சேரும் ஸ் ஸோ ஃபே எல்லா ஃபேமிலியும் தனித்தனியாக ஸ்ப்ளிட்டாகி இருக்கிறது தனித்தனியாக வேலைக்காகவும் சரி தன்னோடய இயல்பு வாழ்க்கை அதாவது தன்னுடைய வாழக்கைக்கா வாழ்வாதாரக்கா வாழ்வாதாரத்க்காக நோக்கி செல்லக்கூடிய மக்கள் தீபாவளி அதுவுமாக் எல்லாமே ஒன்று சேருவாங்க மத மொத்த குடும்பமும் ஒன்று சேரும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிப்பாங்க நாலு மணிக்கெலாம் எழுப்பி விட்ருவாங்க ஸோ நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சுவுட்டு வீட்டின் மூட் மூத்த தாத்தாவோ சரி இல்லை பாட்டி ரெண்டு பேரில் யாராச்சும் தலையில் எண்ணெய் வச்சு வெத்தலை பாக்கு அது வாயில் கடிச்சுக்க சொல்லி வெத்தலை சீவல் பாக்கு ஆமாம் இது மூணையும் கொடுப்பாங்க ஸோ கொடுத்துட்னே வாயில் வச்சுக்கிட்டு அதை மென்னுகிட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் தடவி ஆசீர்வாதம் அதாவது வாழ்க வளமுடன் இந்தமாரி நல்லா தீபாவளி ஆரமிக்கணும் நல்லபடியாக ஜாஃபு ஸ்கூலுக்கு போகணும் இல்லை இப்போ எனக்கு பாஸ் ஆகணும் இன்னும் நல்லா ரேங்க் எடுக்கணும் வேலைக்கு போகணும் கல்யாணம் ஆகணும் கொழந்த பிறக்கணும் இந்தமாதிரி நிறையா ஒரு ஆசீர்வாதத்தோடு வந்து எண்ணெய் வைப்பாங்க ஸோ எண்ணெய் வச்சு முடித்ததுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வரணும் ஸோ சீயக்காய் மெய்னு ஸோ இதில் என்ன பாரம்பரியம் பார்த்தீங்கன்னா தீபாவளி அதுவுமா எண்ணெய் தேய்ச்சி சீயக்காய் போட்டு தலை குளிக்கணும் இதுதான் வந்து ஒரு முக்கியமான பாரம்பரியம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து இப்போது சாமிகிட்ட வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதே வயசின் மூத்தவர்களே வந்து ட்ரெஸ் எடுத்துக் கொடுப்பாங்க அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு புது ட்ரெஸ்ஸு ஸோ வந்து சூப்பராக இருக்கும் அந்த ஃபீலே சூம் தனிதான் சின்னப் பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் வந்து அந்த ஃபீலே வேறு லெவலில் இருக்கும் ஸோ வந் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டுகிட்டு ஊதுபத்தி எல்லாம் கொளுத்திகிட்டு நேராக வந்து வெடி வெடிக்கப் போயிடுவோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணிநேரம் நாலு மணிநேரம் காலையில் ஆறு மணிக்கு வெடி வெடிக்க ஆரம்பித்தோன்னா ஒரு ஒன்போது மணி வரைக்கும் ஓடும் இப்போ தான இந்த வெடி வெடிக்கிறதுக்கலாம் டைமிங் போட்டாங்க ஸோ அதுக்கெலாம் முன்னாடி நான் ஃபிஃப்த்து ஃபோர்த்தெலாம் படிக்கும்போது காலையில் டெய்லிதான் எப்போது வேணா வெடிக்கிலாம்லை அப்போல்லாம் தீபாவளி மூணு நாள் நாலு நாளளைக்கு முன்னாடியே வெடிக்கலாம் அதெல்லாம் எவனும் கண்டுக்க மாட்டாங்க இப்போதான் வந்து ஆயிரத்தெட்டு ரூல்ஸு பொல்யூஷனு அது இதுன்னு அப்போது வந்து நாங்கள் வெடிக்கும்போது காலையில் ஒரு நாள் ஆறு மணிக்கு போனோன்னால் ஒன்போது பத்து மணிக்கு வருவோம் ஸோ ஒன்போது மணிக்கு வந்துடுவோம் ஒன்போது மணிக்கெலாம் வந்துடுவோம் சாமி கும்பிடுவாங்க ஸோ என்ன ஸ்பெசலா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நொறுக்கு தீனி வந்து செய்வாங்க ஏகப்பட்ட நொறுக்கு தீனி அதிரசம் குலோப்ஜாம் அப்புறம் முறுக்கு எல்லடை ரிப்பன் சிப்ஸு உருண்டை இந்தமாதிரி ஏகப்பட்ட விஷயம் அன்றைக்கு கிடைக்கும் அதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காலையிலைக்கு வந்து நார்மலாக இட்லி பொங்கல் சாம்பார் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செஞ்சுட்டு சாமிக்கு வச்சு படைப்பாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சோன்னே நல்லா ஒரு ரௌண்டு கட்டு கட்டிகிட்டு திரும்ப நாங்கள் வந்து என்னா பண்ணுவோன்னா திரும்ப வந்து வெடி வெடிக்கவே ஓடி போயிடுவோம் அது ஒரு ஒரு ரெண்டு மணி வரையும் போகும் அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாடு ஒரு கொஞ்சம் பெரிசாக இருக்காது யூஸுவலாகதான் போகும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்நாக்ஸெலாம் தின்றுக்கிட்டு ஜாலியாக டிவி பார்த்துட்டு ஏதாவது புதுசா படம் போடுவான் அந்த நேரம் பார்த்துக்கிட்டு அந்த படத்தை பார்த்துகிட்டே ஜாலியாக ஸ்பெண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு அப்புறம் தான் மெயின் பிச்சரே ஈவ்னிங் மேல்தான் வந்து ஒரு சூப்பரான ஒரு இது இருக்கும் ஏன்னால் அவுட்டு இந்த வானவெடியெல்லாம் வந்து அப்போ தானே வைப்பாங்க சி கிட்டத்தட்ட எங்கள் தெருவில் வந்து நாங்கள் தான் வந்து களை கட்டுவோம் ஸோ எங்கள் நாங்கள் ஒன்று எங்கள் பக்கத்து தெ பக்கத்து வீடு ஒன்று எங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து அதிகமான பட்டாசு வாங்குவோம் இவங்க நாங்கள் இப்போ ரெண்டு பேர்தான் நாங்கள் ரெண்டு தெரு ரெண்டு வீடுதான் வெடிப்போம் ஸோ நாங்கள் வந்து அண்ணன் தங்கச்சி எங்கள் பெரியப்பா பசங்கள் நான் என்னோடு கூட பிறந்த பசங்கள் அந்த சைடு ஒன்று ஸோ ஏறத்தாழ நாங்கள் ஒரு எங் எங்கள் வீட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆ ஏழு பேர் அவங்க வீட்டில் ஒரு நாலு பேர் ஸோ இவங்க நாலு பேரு நாங்களளெலாம் சேர்ந்துதான் வந்து வெடி வெடிப்போம் ஸோ நைட்டுக்கு மட்டும் தனித்தனியாக பிரிஞ்சுருவோம் யார் வந்து வெடி அதிகமாக வெடிக்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து ஒரு தீபாவளிக்கு ஜாலியாக போகும் அப்பறம் நைட்டு கடைசியாக வந்து கூப்பிட்டுருவாங்க உள்ளே ஒன்போது மணி போலெலாம் சரின்னு சொல்லிட்டு இருக்கிற வெடியை மிச்சம் மீதி வெடி எல்லாம் ஒன்றா போட்டு ஒரு கொளுத்தி விட்டு மொத்தமாக ஒரு பெரிசா ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சுரும் அதுக்கப்புறம் வந்து அவன் அவன் வேலையை பார்க்க போயிடுவாங்க ஸோ அந்த ஒரு நாள் அந்த தீபாவளி முடியற டைம் ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆரமிக்கிற டைம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் அந்த முடியுற டைமுன்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப வருத்தமும் கஷ்டமும் தரும் சரி விடுங்க இதுக்கப்புறம் அடுத்தது பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல் ஸோ பொங்கலை பொறுத்த வரைக்கும் அதில் மூணு வகை உண்டு ஸோ கன்னிப் பொங்கல் மாட்டுப் பொங்கல் உழவர் பொங்கல் சம்திங் சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து நிறைய டைப் இருக்குது ஸோ பொங்கல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த கரும்பு தான் ஸ்பெசல் கரும்பு அப்புறம் ஜல்லிக்கட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் பொங்கல் பார்த்தீங்கன்னா ஜனவரி பதிமூணு பதினா பதினாலு பதினஞ்சு வெண்பொங்கல் ஃபஸ்ட்டு வந்து போகி பொங்கலு இருக்கிற பழைய ஐட்டமெலாம் போட்டு வந்து கொளுத்துவாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து நல்லது பிறக்கட்டும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அந்தமாரி ஒரு க பலமொழி உண்டு அதனால வந்து எல்லாத்தையும் போட்டு கொளுத்திடுவாங்க பதினாலம்தேதி பொங்கல் பொங்கலை பொறுத்தவரைக்கும் வந்து கரும்பு தான் ஸ்பெஷல் அங்கே பொங்கலில் சிலர் வந்து நான்வெஜ் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி நான்வெஜ் போடுவாங்க பொங்கல் அதுவுமாக வந்து பார்த்தா பொங்கல் வெண்பொங்கல் அப்புறம் வந்து வடை பாயசம் சாப்பாடு இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் நாங்கள் சின்னப் பிள்ளையா இருக்கும் போது வந்து நல்லா கரும்பை சாப்பிட்டுட்டு யார் வந்து கரும்பை அதிகமாக சாப்பிட்றாங்க சொல்லிட்டு நாங்கள் வந்து போட்டி போட்டுகிட்டே சாப்பிடுவோம் பொங்கலை பொறுத்த வரைக்கும் மொதல் நாள் இப்படி போயிடும் ரெண்டாவது நாள் மாட்டுப் பொங்கல் மாட்டுப் பொங்கல் ஜல்லிக்கட்டு ஸோ ஜல்லிக்கட்டை வந்து அற்புதமாக போகும் ஒரு காலத்தில் பேன் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து நல்லாவே போயிகிட்ருக்கு ஜல்லிக்கட்டு வந்து இப்போது நல்லா போகும் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வெண்பொங்கல் சம்திங் ஏதோ உழவர் பொங்கல் ஆமாம் உழவர் ஸோ அவங்க சைடு இப்போது விவசாய வந்து அது ஒரு ஸ்பெஷலான நாள் அவங்க வந்து நல்லா சாமிக்கு வச்சு நல்லா படைப்பாங்க சில பேர் வந்து படத்துக்கு போவாங்க சிட்டியில் இருக்கறவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் சிட்டி சிட்டியில் இருக்கிறவங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக எங்கேயாச்சும் பொழுதுபோக்கு இடங்க எண்டர்டைன்மெண்ட் ப்ளேஸஸ்க்கு வந்து போயிடுவாங்க ஸோ இது ரெண்டும் தான் வந்து ஒரு இம்பார்டண்ட்டான தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு கலாச்சார நிகழ்வுகள் சொல்லலாம் பாரம்பரியத்தினால் நடக்கக்கூடியதும் இது சொல்லலாம்